நாட்டுப்புற பாட்டுனா எல்லோருக்குமே விரும்பி பிடிக்கும் இதில் வந்து எல்லா பிடிக்குறது என்னெனா மக்களுக்கு மனம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பாட்டு நாட்டுப்புற பாடல்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மக்களுக்கு வந்து இதை கேட்டவுடன கவலைகள் மறந்து நிம்மதியாக இருப்போம் கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி எல்லா பாட்டு கேட்குறத விட பழைய பாடல்களும் நாட்டுப்புற பாடல்களும் ரொம்ப விரும்பி கேட்பன் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் மறக்கக்கூடிய ஒன்றுனா நாட்டுப்புற பாடல்கள் தான்